நான் வந்து எங்கள் ஊருக்கு போலாம்னு ஒரு காரை வாடகைக்கு எடுத்திருந்தேன் அந்த வாடகைக்கார்ரு கிட்ட வாடகை பேசும்போது முன்னாடியே ஸ்டார்டிங்ல அவர் வந்து வாடகை வந்து ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுபா சொன்னாப்புல சரி வாங்கங்க முன்னே பின்னே பேசி பண்ணிக்கலாம் ஒரு பத்து பேர் கிட்ட வருவோம் அப்படின் சொன்னதுக்கு சரிங்க பண்ணிக்கலாம் அப்படின்னாப்புல அங்கே வந்து ஊருக்கு போனதுக்கப்றம் கட் அண்ட் ரைட்டாக அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னால் இல்லைங்க வாடகையெலாம் குறைக்க முடியாது ஸ்டார்ட்டிங்ல சொன்னமாதிரிதான் பத்தாயிரத்தி ஐநூறுன்னா பத்தாயிரத்தி ஐநூறுதான் கொடுத்தாவணும் அப்படின்னாப்புல நாங்களும் சரி ஆளுக்கு ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு இதான ஒரு ஐநூறுபா குறச்சிக்க மாட்டிங்களா அப்படின் கேட்டதுக்கு இல்லைங்க ஒன்று ஒன்றுல்ல குறைக்க முடியாது ஓனருக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னாங்க சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல நாளை பின்னே பேசிக்கிறோம் வாடைகைக்கி வந்தோடன்ன பிடிச்சி பேசிக்கலாம் அப்படின் சொல்லி பேரம் பேசி அவர்கிட்ட ஒரு ஐநூறுபா கம்மி பண்ணி கொடுத்தோம் அவ்வளோதாங்க